தோட்டக்கலையை ஏன் பொழுதுபோக்காக எடுத்தேன்னா இரசாயனக் கலவை இல்லாமல் இயற்கை உரத்தை வெச்சி நம்ம காய்கறி செடி அதேமாதிரி வந்து பூச்செடி இது எல்லாம் நம்ம பயிர் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் வந்து என்ன அப்படின்னா இதனால் வந்து எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்டும் உடம்புக்கு ஏற்படாது கடையில் விற்கிற காய்கறியை விட நாம் விளைவித்த விளவிச்சி சமைக்கிற காய்கறி இன்னும் நல்லாயிருக்கு அதனால் மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது நிச்சயமாக நம்ம வேணுங்கிற காய்கறியை வந்து நம்ம பயிர் பண்ணி நிச்சயமாக எடுக்கலாம் ஆனால் வந்து ஒரு நமக்கு பொழுதுபோக்கான ஒரு பணியாகவே இந்த வேலையை நான் எடுத்திருக்கேன் நிச்சயமாக வந்து எல்லா காய்கறிகளும் எல்லா பூச்செடிகளும் வெச்சி அது பார்க்கறது மனதுக்கு மிக ஒரு திருப்தியாக இருக்குது அதனால் வந்து ஒரு நம்மளுக்கு பொழுதுபோக்காவும் இருக்குது அதனால் வந்து இதை நான் வந்து பண்ணிட்டு வர்றேன் எல்லா காய்கறிகளும் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறி எல்லாத்தையுமே நம்ம அதை பயிர் பண்ணுறோம் அதனால் விளைச்சல் வருது அது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம்